ஹலோ சூப்பர் மார்கெட்டுங்களா எனக்கு வந்து ரெடிமேட் சப்பாத்தி வேணுங்க இருக்குதுங்களா உங்கள் இதில் என்னென்ன ப்ராண்ட் இருக்குதுங்க அப்படிங்களா ஓகே இதில் எது நல்லாயிருக்கும் அப்படிங்களா அது எப்படி கொஞ்சோம் சாஃப்ட்டாக இருக்குமா எப்படி அப்படிங்களா சரி ஓகேங்க மேம் எனக்கு வந்து ஒரு அது எவ்வளோங் மேம் அது ஓகேங்க அப்படிங்ளா அப்படினா எனக்கு ஒரு மூணு பாக்கெட்டு எனக்கு தாரிங்ளா மூணு பாக்கெட்டுங்க ஆ ஓகேங்க அப்புறோம் வந்து என்ன இது டோர் டெலிவெரி தானங்கள ஆ ஓகேங்க அட்ரஸ் சொல்லிட்டுங்களா இல்லை எப்படிங்க ஆ சொல் சொல்லிட்டுங்களா நம்பர் ஃபோர் விநாயகர் கோவில் தெரு கூடலூர் அப்புறோங் மேம் எனக்கு இன்னொரு டௌட்டு இதில் வந்து பீஸு வந்து எவ்வளோ பீஸ் இருக்கும் பத்து பீஸ் தான் இருக்கும்களா ஓகே நார்மல் சைஸாக இருக்குமா இல்லை கொஞ்சோம் பெருசாக இருக்குதுங்களா சப்பாத்தி நார்மல்ஸ் விட கொஞ்சோம் பெருசாக இருக்கும் சரிங்க மேம் ஓகே எவ்வளோ மினிட்ஸில் வரும் டெலிவெரி அப்படிங்ளா சரி ஓகே கொஞ்சோம் சீக்கரமாக அனுப்புச்சி விடுங்க ஆ சரி ஓகேங்க தேங்க் யூ